ஆ ஹேமலதாங்களா ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை எங்களுக்கு வந்து வர டுவெண்ட்டித் வந்து எங்கள் வீட்டில் வெட்டிங் இருக்குது ஸோ எங்களுக்கு ஃப்ரூட்ஸ்யெலாம் வாங்க வேண்டியது இருக்குது உங்கள்க்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ்யெலாம் அவைலபிளாக இருக்கும் ம் ம் ஃப்ரூட்ஸ் வந்து ஆன்லைனில் டெலிவெரி பண்ணுவீங்களா இப்போ நாங்கள் ஆர்டர் கொடுத்தா உங்களால் ஆன்லைனில் வந்து டெலிவெரி பண்ண முடியுமா நான் சொல்கிற இடத்துக்கு ஓகே அப்போது பல்க்காக ஃப்ரூட்ஸ்யெலாம் உங்கள்க்கிட்ட வாங்கினோம் அப்படினா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பீங்களா அப்படிங்களா எனக்கு வந்து இப்போ வெட்டிங் அப்படின்னா நிறையா ஃப்ரூட்ஸ் தேவைப்படும் ஆ ஆப்பிள் வந்து ஒரு த்ரீ கேஜிஸ் ஆரஞ் ஒரு த்ரீ கேஜிஸ் பொமோகிரேண்ட் டூ கேஜிஸ் பனானா ஃபைவ் கேஜிஸ் அப்புறம் வந்து அவ்வளோதாங்க ஆ அது ஒரு ஒரு கிலோ ஆ அது மட்டும் அனுப்பி வச்சுட்றீங்களா அது வந்து ஆன்லைன் டெலிவெரி கொடுத்துடுங்க நாங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ வரும் அப்படிங்களா சரி டிஸ்கவுண்ட் எல்லாமே சேர்த்து சரி ஓகே ஆர்டர் கொடுத்துடுங்க அட்ரெஸ் வந்து நாங்கள் ஆன்லைனில் நான் வந்து டெலிவெரி ப்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்ன அப்போது அட்ரெஸ் கொடுக்கணுல அப்போது கொடுக்கறேன் ஆமாம் ஆ ஏதாச்சும் டவுட் இது தான் இதுக்கே கால் பண்ணி கேளுங்க ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நான் இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் காலை யாராச்சும் காலை அட்டென்ட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க ஆ தேங்க்யூ